நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறோம் இங்கே எ நாங்கள் மொத்தமாகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இயற்கையாகவே தான் இருக்கிறோம் எல்லா ஊர்லேயுமே கண்டிப்பாக ஏறி இருக்கும் வயல்வெளிகள்லாம் இருக்கும் எல்லா இடத்துலியும் மரம் செடி கொடி அப்படின்ட்டு இயற்கையாகவே தான் இருக்கிறோம் நான் எல்லா ஊர்லேயும் ஏரி இருக்கிறதுனால எல்லோருமே லீவ் டைம்லலாம் ஏரிக்கு லீவ் ஸ்கூல் லீவ் விடும்போது வயல்வெளிலாம் போயிட்டு வேலை செய்கிறதுலேருந்து எல்லோரும் சந்தோஷமாக விளையாடுறது எல்லாமே பண்ணுவோம் மலைகள்லாம் பார்க்குறத்துக்கே அழகாக இருக்கும் எல்லோரும் மலைகள் ஏரிகள் ஆறுகள்லாம் பார்க்குறத்துக்கு ரொம்ப விரு விரும்புவாங்க அதுவே நகரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்காது கிராமத்தில் இருக்கிற எங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் அதில் போய் பார்க்குறது விளையாடுறதோட அனுபவமே வேறே தான் அதுலேயும் நெடுகோணத்துக்கிட்டே ஒரு மாதா கோவில் மலை இருக்குது அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மலையிலேயே திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த கோவிலுக்கு போனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மன நிறைவாகவும் இருக்கும் கிராமத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகள் நகரத்தில் இருக்குமான்னு தெரியல ஆனால் கிராமத்தில் வாழுறது அவ்வளோ சந்தோஷமாகவும் மன நிறைவாவும் இருக்கிறது